நம்ம வெளியில வாங்குகிற பூ கூட ஐயோ ரேட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து பாரபட்சத்தில் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவே நம்மளே நம்மளோடைய வீட்டில இருக்கிற இடத்துல ஒரு தோட்டத்தில் செடி வச்சு அதில் ஒரு பூ பூத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த தோட்டத்தில் விளையிற பூவை நம்ம பாதுகாத்து அதை பறித்து கட்டி கொழந்தைங்களுக்கு வச்சாலும் நமக்கு வச்சாலும் அதில் இருக்கிற திருப்தி எவ்வளோ காசு கொடுத்து வெளியில் வாங்கி வச்சாலும் இருக்காது அது போல பழம் இந்த காலத்தில் நம்ம உடம்ப தே பாதுகாப்பாக பார்க்கறத்துக்கு பழம் ரொம்ப முக்கியமான ஒன்னாக இருக்குது அது நம்ம கடையில வாங்கிறத விட அது அங்கேயிருந்து வந்து இங்கே அங்கேன்னு அது அடிபட்டு நம்மள்ட்ட வரதுக்குள்ளே அதையே நம்ம வீட்டில பாதுகாத்து ஒரு மரம் வளர்த்து அதில் வர காய் பழத்தை நம்ம சாப்பிடம் போது நம்மளோடைய உடம்பு கண்டிஷன் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால எல்லாருமே வீட்டில தோட்டத்தை வச்சு காய்கறி பூ பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலயே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப உடலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும்